சந்தை ஒவ்வொரு வாரமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாள் அதுக்குன்னு ஒதுக்கப்பட்டு இருக்குது ஒரு சில ஊரில் செவ்வாய்க்கிழமை ஒரு சில ஊரில் சனிக்கிழமை ஒரு சில ஊரில் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எல்லா ஊர்லேயும் சந்தை நடந்துட்டுதான் இருக்குது சந்தையில் எல்லாம் விதமானப் பொருட்களும் வச்சிருப்பாங்க விற்பனைக்கு நமக்கு எது வேணுமோ அது போய் பணம் கொடுத்து வாங்கறதுதான் சந்தை அந்தக் காலத்தில் இந்தச் சந்தை அப்படின்றது ரொம்பவுமே ஒரு பெரிய ஒரு விழாவைப் போல தான் இருந்தது ஏனால் வாரத்துக்கு ஒரு முறை எல்லோருமே அங்கேக் கூடி என்ன வீட்டுக்கு தேவையோ அது எல்லாமே வாங்குவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லா இடத்துலியும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துருச்சி எப்போ வேணுமோ அப்போ தேவையானப் பொருட்டுகளை வாங்கிக்கிறோம் ஆனால் அந்த காலத்திலலாம் சந்தை மட்டும் தான் ஒரு முக்கியத்துவமாக இருந்தது சந்தைக்கு அப்படின்னு மற்ற ஊருகளில் இருந்து வந்துக்கூட விற்பனை செய்வாங்க இன்றளவுமே சந்தை நடந்துக்கொண்டே தான் இருக்குது கோழி ஆடு மாடு இது எல்லாமே சந்தையில் விற்பனை செய்ய தான் செய்கிறாங்க மண்பானை பொருட்கள் மண் மண்ணில் செய்றதுக்குரிய பொருட்கள் இது எல்லாமே சந்தையில் சுலபமாக கிடைக்கும்